எனக்கு பிடித்தது பார்த்தீங்கன்னா கோபால கிருஷ்ணன் அவர் தான் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் எங்கள் வார்டில் பிரெசிடெண்ட்டு அவர் தான் எங்கள் ஏரியாக்கு ஆனால் அவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் எங்களுக்கெலாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே சப்போர்ட் பண்ணுவார் யங்ஸ்டார்ஸ் பசங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லாவே சப்போர்ட் பண்ணுவார் நம்ம மேட்ச்சி கிரிக்கெட் மேட்ச் நடத்தறதா இருந்தாலும் சரி எந்த ஒரு இது விஷயமா இருந்தாலும் சரி பசங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லா விஷயம் பண்ணுவார் இது கிரிக்கெட்னா கிரிக்கெட்டுக்கான எக்யூப்மெண்ட் எல்லாம் வாங்கி கொடுப்பாரு பிளேஸுக்கே போலீஸ் ஸ்டேஷனில் போய் இது பர்மிஷன் வாங்கி கொடுக்கறது அதே மாதிரி அதுக்கான இடத்தை பர்மிஷன் எல்லா இதுமே எங்களுக்கு எல்லாமே சப்போர்ட்டாக இருப்பார் அதனால் அவங்களுக்கெலாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் ரொம்பவும் ஹெல்ப் பண்ணியிருக்காரு எங்களுக்கு